அண்ணா நீங்கள் தானே ஏறுவதுக்கு முன்னாடியே இந்த இதுதான் கட்டணம் அப்படின்னு சொன்னீங்க நாங்கள் எல்லாமே பேசி உங்கள் ஏஜென்சி கிட்டேலாம் பேசிகிட்டு தானே நாங்கள் வண்டி எடுத்தோம் நகரத்துக்கு போகணுன்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லியாச்சு இதுதான் கட்டணம் அப்படின்னு கரெக்டுங்களா அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்போ அதிக கட்டணம் கேட்குறீங்க அதை முன்னாடியே சொல்லியிருக்கணுன்ல போவதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லி இருந்திங்கனால் நாங்கள் ஒன்று வர முடியுன்னு சொல்லியிருப்போம் இல்லை வர முடியலைன்னு சொல்லியிருப்போம் கரெக்டுங்களா அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்போ அதிகமாக கேட்குறீங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அதிகமாக கேட்குறீங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அது இல்லைண்ணா நம் ஆல்ரெடி ஒரு இவ்வளதான் அமௌண்டு இவ்வளதான் காசு நம்ம பேசியாச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்தீங்க அதுக்கப்புறம்தான் நம்ம போனோம் வண்டி எடுக்கும்போது நீங்கள் எதுவும் சொல்லலை இறங்குனதுக்கு அப்புறம் போய்விட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லைண்ணா என்னால் அதிகமாயெலாம் கொடுக்க முடியாது இவ்வளதான் கொடுக்க முடியும் இல்லைண்ணா நான் கொடுக்க முடியாது இல்லைன்னா நாங்கள் உங்களுடைய ஏஜென்சி கிட்டே நானே பேசிக்கிறேன் புகார் பண்ணிக்கிறேன்